எங்களது வசிப்பிடத்தில் தற்போது வரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் இல்லை என்றே கூற வேண்டும் ஏனெனில் நீண்ட காலமாக எங்களது இருப்பிடம் அருகில் ரேசன் கடையும் பொதுக் கழிப்பறையும் வேண்டுமென மக்கள் அனைவரும் கோரிக்கை வைத்துக் கொண்டுள்ளனர் ஆனால் எந்தவித முன்னேற்றமும் தற்போது வரை எடுக்கப்படவில்லை அதேபோல் எங்களது மாநிலத்தில் சொல்லப்படும் இதுவென்றால் மலைப் பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியினர் இனத்திற்கு போதுமான சாலை வசதிகளோ அங்கு மின்சார வசதிகளோ சரியாக கிடைக்கப் பெறாமல் கிடைக்கப் பெறாத இடங்களும் இன்றளவும் உள்ளவே செய்கின்றன எடுத்துக்காட்டாக ராசிபுரத்தில் போதமலை பகுதிகளில் சாலை வசதிகள் இன்றளவும் இல்லை தற்போது வரை அதுக்கான ஆயுத்தப் பணிகள் அங்கு நடந்து கொண்டு இருக்கின்றன